எங்கள் ஊரு கிருஷ்ணகிரி நாங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து ஸ்டேடியம் இருக்கு பெருசாக டவுன் மாதிரி அங்கே வந்து சுற்றி செடிகள் இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்கள் வாலிபால் ஃபுட்பாலெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்கள் பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும் அங்கே பெரிய க்ரௌண்ட் இருக்குது வாக்கிங் போகிற மாதிரி நடைப் பயணம் போகிற மாதிரி ப்ளேசஸ் கூட இருக்கு நிறையப் ப்ளேசஸ்லாம் இருக்குது சுத்திப் பார்க்குறதுக்கு செடி கொடிகளெல்லாம் நிறைய இருக்குது காத்து நல்லா வரும் வாக்கிங் நான் வந்து ஈவினிங் எப்போமே டெய்லி ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் வந்து நான் வாக்கிங் போவேன் டூ ரவுண்ட்ஸ் போகும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நேச்சரா பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்ல்லாம் விளைாடிட்டு இருப்பாங்கள் அப்புறம் எல்லோரும் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்கள் எந்த டிஸ்ட்டப்பன்ஸ்சும் இருக்காது ஃபூட் வந்து நல்ல நல்லா போகிறதுக்கு வழி வழியிலாம் கிளீனா வச்சுருப்பாங்க எந்த இதுவும் குப்பை அந்தமாதிரிலாம் போடாம கிளீனாக வச்சுருப்பாங்க அதேமாதிரி மலையேறும்போது நான் வந்து போட்டோ எடுத்துருக்கேனா எடுக்கிறதுக்கு கஷ்டந்தான் ஆனாலும் எடுப்பேன் நான் இதுவந்து எதுலேயும் போஸ்ட் பண்ணதில்லை வாட்ஸ்அப்பில் மட்டும் அப்லோடு பண்ணுவோம்